திருமணம் போன்ற பெரிய நிகழ்வுகளில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுத்துனா நான் என்ன செய்வேன் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது தண்ணி டேங்க் இருக்கானு பார்ப்பேன் அங்கே போய்விட்டு பெர்மிஷன் கேட்டு இதுமாதிரி திருமணம் நடக்குது எங்கள் வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது ஒரு இருபத்திநாலு மணி நேரம் தண்ணீர் கொஞ்சம் கொடுத்திங்கன்னா விசேஷத்தை நாங்கள் சந்தாஷமாக நல்லபடியாக நடத்தி முடித்திடுவேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்பேன் கேட்டுட்டு அதுவும் இந்த பேக்கெட்லெலாம் வந்து கடையில் வாங்கி பேக்கெட்டு வாட்ரு பாட்டுலு அந்த தண்ணி எல்லாம் நான் வந்து கொடுக்கமாட்டேன் வாடகைக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் வாங்கி டம்ளரு ஒரு ஒரு ஐநூறு டம்ளரு போல் வாடகைக்கு வாங்கி அதில் அந்த தண்ணியை டீப் வழியாக பிடிச்சி ஃபில்லப் பண்ணி ஜக்கில் வச்சுக்கிட்டு இப்போ உள்ள காலகட்ட ஃபங்க்ஷன்லெலாம் வந்து எல்லாருமே பாட்டில் தண்ணி பாட்டிலில் தான் வைக்கிறாங்க அந்தமாரி வைக்கிறதுனால தான் தண்ணி பற்றாக்குறை சில பேர் குடித்திட்டு அப்படியே வச்சுட்டு போய்டுவாங்க சில பேர் பாதி தண்ணியோட வச்சுட்டு போய்டுவாங்க அது வேஸ்ட்டு பாட்டிலும் வேஸ்ட்டு குப்பையும் சேரும் தண்ணியும் பத்தாமல் போய்டும் ஸோ அதனால் ஒரு டம்ளரில் வைச்சோம்னா கொஞ்சம் தண்ணி தேவைபடுதா அவங்களை கேட்டுட்டு கொஞ்சம் குடிக்கிற வரைக்கும் குடித்திட்டு வச்சுட்டு போய்டுவாங்க இதில் தண்ணி பற்றாக்குறை ஏற்படாது பாருங்கள் ஈஸியாக நம்ம ஃபங்க்ஷனையும் சந்தோஷமா முடிச்சால் மாதிரி இருக்கும் தண்ணி பிரச்சனையும் இருக்காது இதுதான் வந்து ஈஸியான ஒரு விஷயமாக நான் நம்புகிறேன் எல்லாருமே ஃபங்க்ஷனில் வந்து டம்பளரில் தண்ணிய வச்சு யூஸ் பண்ணுறாங்க தென் நல்ல விஷயம் ஈஸியான விஷயம் இதைதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்